கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து டிஸ்டிக்காக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஜெயலலிதா அம்மா வந்து டிஸ்டிக் ஆக்கினாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு டிஸ்டிக் வந்துட்டு தருமபுரி டிஸ்டிக் இருந்தது சந்தோஷம் அம்மா வந்து செஞ்சது ரொம்ப சந்தோஷம் அம்மா இருந்திருந்தா இன்னும் நிறைய செஞ்சுருப்பாங்க அப்போலாம் கிருஷ்ணகிரியில் ஒரு மா ஒரு வட்டம்தான் இருந்தது இப்போ டிஸ்டிரிக்கானது ரொம்ப சந்தோஷம் அப்போலாம் வந்து கேட்குறதுக்கு இல்லாத ஒரு அளவுக்கு இங்கே நிறையா மாற்றம் ஆயிருக்குது கிருஷ்ணகிரி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்டாயிருக்குது நிறையா இதாயிருக்குது ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேலே மேலே கிருஷ்ணகிரி வந்து வளரணும் வந்து வந்துட்டு கேட்பாரு இல்லை அந்தளவுக்கு பயமாக இருக்கும் கிருஷ்ணகிரியில் இப்போ நிறையா வீடுங்க நிறையா கம்பெனிஸ்ஸு நிறையா எல்லாம் இங்கேயே வந்துகிட்ருக்குது இப்போது இன்னும் வந்துகிட்ருக்குதுன்னு சொல்கிறாங்க டெல்டா ஆகுதுன்னு சொல்கிறாங்க மேலும் மேலே அங்கெல்லாம் நிறையா கம்பெனிஸ் வந்திருக்குது சூளகிரிக்கு போறதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம கிருஷ்ணகிரியை ஸ்டார்ட் பண்ணிணா அந்தப் பக்கம் இருந்து கம்பெனிங்க வருது கோயிலுங்கள் தோ எல்லாம் நிறையா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேங்க